எனக்கு இளையராஜா பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும் ஆனால் இதுவரைக்கும் எனக்கு இளையராஜா நம்ம ஏஆர் ரஹ்மான் இது இசை அமைப்பாளர் பாடகர் எல்லாரும் அவர் பாடுகிற பாட்டு நல்லா கேட்குறது நல்லாருக்கும் நம்பளோட இசை அமைப்பாளர் பார்த்தியா நம்ம பாடலை பாடுற எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம கேட்கம்போது இனிமையாக இருக்கும் இதுவரைக்கும் நம்ம கேட்டது இளையராஜா பாட்டு அந்த இசை அமைப்பாளர் பாடல்கள்கள் எல்லாப்பேருமே நல்லா பிடிக்கும் நம்ப கேட்கம்போதும் பார்க்கும்போதும் கேட்கதில்லாம் இனிமையாக இருக்கணும் அந்த பாடல் இது பார் இளையராஜா பாடுவார் பார் பாட்டு அப்படி அப்படி பாடுவார் அவர் பேசும்போதும் பார்க்கம்போதும் நடக்கும்போதும் அழகாக நடப்பார் அழகாக பேசுவார் நம்ப கேட்கறதுக்கு இளையராஜா இளையராஜாவும் நம்ப ஏஆர் ரஹ்மான் நல்லா பாடுவார் பாடும்போது இசை அமைப்பாளர் நம்ப இசையமைப்பார் நல்லா பாடுவார் பேசிவார் நடிப்பார் அவர் எப்படி இருந்தாலுமே நம்ம கேட்கம்போதும் பார்க்கம்போதும் அருமையாக இருக்கும் அந்த பாட்டு இருக்கும்பார் இந்த இளையராஜா பாடுவார் பார் அவர் பேசும்போது குரல் கேட்டுகம்போது எவ்வளோ எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா அந்த பாட்டு பாடம்போதும் அவரு பேசும்போதும் அந்த மைக்கு பிடிப்பாரு பார் பிடிச்சி பேசும்போது அந்த இளையராஜா அவ்வளோ நல்லா இருக்கும் ஏஆர் ரஹ்மான் எல்லாருமே பாடும்போது நல்லா இசையமைப்பார் எல்லாருமே நல்லா இருக்கும் அவரு கேட்குற பாட்டு பேசுற பேச்சு எல்லாமே நல்லா இருக்கும் ஆனால் இதுவரைக்கும் கேட்கம்போது நம்ப நம்ப இளையராஜா பாட்டைதான் ரொம்ப கேட்பேன் இவர் இசையமைப்பார் எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும் இதுவரைக்கும் கேட்கது இசை அவர் பாட்டு தான் இருந்தாலும் இதுவரைக்கும் நம்ம கேட்கம்போது நம்ம பாடல்கள் பூரா கேட்கறது பண்ணுறது எல்லாருமே நம்ம இசையமைப்பாள தான் இந்த பாடல்கள் கேட்கறது எல்லாமே நம்ம கேட்கறதுக்கோ பாடலை பார்க்கறதுக்கோ எல்லாத்துக்குமே அது தான் நல்லா இருக்கும் இதுவரைக்கும் நான் கேட்கதே நம்ப இளையராஜா பாட்டு தான் இது எடு எந்த படத்தில் எடு எந்த பாட்டை எடு எல்லாமே இதில் நம்ம இளையராஜா பாட்டு தான் இசையமைப்பாளர் பாட்டுமே எல்லாமே பிடிக்கும் இதுவரைக்கும் கேட்கறதுக்கு பார்க்கறதுக்கு எல்லாமே அருமையாக இருக்கும் இதுக்கு மேலே நம்ம எதுக்கு எந்த பாட்டு கேட்கறது எந்த பேச்சு பேசுனாலும் அந்த இ இளையராஜா பாட்டு இருக்கும்பார் சூப்பராக இருக்கும் பேசுறதுக்கு பாடுறதுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் இதுவரைக்கும் கேட்கறதுக்கோ இனிமையாக அவரு குரலு அழகாக இருக்கும் அந்த பாட்டு பாடுவார் பார் சூப்பராக பாடுவார் பேசுறதுக்கு நல்லா பேசுவார் எல்லாமே நல்லா இருக்கும் இதுவரைக்கும் கேட்கறது இளையராஜா பாட்டு தான்